அதாவது இப்போ நம்ம பைக்கில் போகிறோம் பொழுதன்னைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம ஒரு இடத்துல கிராஸ் பண்ணும்போது இண்டிகேட்ருக்கு லெஃப்டா ரைட்டா கரெக்ட்டாக இண்டிகேட்டர் போடணும் கரெக்ட்டாக வரணும் ஹெல்மெட் அதேமாதிரி குறிப்பாக போட்டுகிட்டு போகணுங்கிறது நம்மளுடைய நடைமுறையில் கடைபுடிக்கிறது நம்ம உயிருக்கு பாதுகாப்பு கவர்மண்ட்டும் அதை தான் அறிவுறுத்திக்கிட்டு இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் இப்போ பைக்கில் போகும்போதெல்லாம் நம்ம ஹெல்மெட் போடுவோம் அதை முன்னாடி கண்ணாடியும் இழுத்துவிட்டுக்கணும் சில பேர் காற்றுக்காக எடுத்துட்டு போகும்போது ஒரு பூச்சி வந்து சல்லுன்னு அடிக்கிறது அப்படிருக்கறப்ப நமக்கு திடீர்னு கண்ணை முடுகிற மாதிரி ஒரு பாதுகாப்புக்கு இடையூறு ஏற்படுது அதோடு இல்லாமல் குறிப்பாக ச சைடு ஸ்டாண்டு போடப்படியேவும் போக கூடாது சைடு ஸ்டாண்டு போடப்படியே போனம்னால் என்ன ஆகும் ஒரு ஸ்பீடு பிரேக் ஏறி இறங்கும்போது விபத்துக்குள்ளாகுவோம் அந்த நிறைய பேர் டக்குன்னு கிளம்புற அவசரத்தில் ஸ்டார்ட் பண்ணி கிளம்பும்போது நம்ம சைடு ஸ்டாண்டை கவனிக்காமல் எடுத்துக்குறோம் அந்த சைடு ஸ்டாண்டு எடுத்து எடுத்துருக்கோமா என்ன ஏதுன்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து போகணும் அதேமாதிரி ஒரு டவுன் உள்ளே போகும் போதெல்லாம் அந்த ஸ்பீடை குறச்சி நம்ம அந்த நார்மல்லே போகணும் அப்போதான் எதிர்க்க எதாவது குறுக்க வந்தாலும் போனாலும் நம்ம விபத்து எதுவும் இல்லாமல் தவிர்த்துக்க முடியும் இதல்லாம் நம்ம பயணத்தில் கடபுடிச்சோம்னா எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லாருக்குங்கிறது என்னுடைய அபிப்ராயம்